ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஆ ஓகே எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு அப்படிங்ளா எங்கள்கிட்ட வந்து மஞ்சளில் நிறைய வெரைட்டி இருக்கு உங்ககளுக்கு அதில் எது தேவைப்படும்

ஓகே அதில் வந்து ஒரு டன் வேணுமா ஆ உங்களுக்கு எப்போ தேவைப்படும் ஆ எங்கள்கிட்ட விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் ஆலப்புழா மஞ்சள் இந்த மாதிரி நிறைய மஞ்சள் வெரைட்டி இருக்கு உங்களுக்கு அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் தேவைப்படுன்னு சொல்லுறிங்ளா ஓகே பதினஞ்சு நாளுக்குள்ளே நாங்கள் அதை டெலிவரி பண்ணிவிடுறோம் ரேட் வந்து கிலோ வந்து உங்களுக்கு வெளியிலல்லாம் நீங்கள் வாங்குனிங்க அப்படின்னா கிலோ வந்து நூறுபா வரும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்குறப்போ நாங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு எண்பது ரூபா அந்தமாதிரி ரேன்சில் கொடுப்போம் ம் உங்களுக்கு இது ஓகேவா ஓகே நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்ன நாங்கள் டெலிவரி வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் என்னன்னு சொல்லிவிடுங்க அதுக்கு நாங்கள் வந்து டெலிவர் பண்ணிவிடுறோம் ஓகே சார் வேறு எதுவும் இல்லைல்ல தேங்க் யூ